நான் தொடர்ந்து வந்து வானொலியில் வந்து செய்தியை கேட்டுகிட்டு தான் இருக்கேன் உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து இருக்கக்கூடிய செய்தி கேட்குறேன் அதாவது அனைத்து விதமான செய்திகளுமே கேட்குறேன் விளையாட்டு செய்திகள்லேருந்து நாட்டு நடப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி அரசியல் சார்ந்த செய்திகளும் கூட கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தினா உலக உலகத்தரம் சார்ந்த செய்திகள் அனைத்துமே நான் கேட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னால் வானொலியில் அந்த செய்திகளை கேட்குறப்ப அது வந்து ரொம்ப இனிமையாகவும் கொஞ்சம் கரெக்டாக ஷார்ட் அண்ட் கிரிஸ்ப்புனு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இருக்குது அதனால வந்து வானொலியில் நான் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுறேன் அதில் அதுவும் இல்லாமல் வந்து அது அதோடைய தன்மை வந்து காலையில ஒரு எந்த ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த செய்தி வந்து நம்மளை வந்தடையுதுன்னு நான் நினக்கிறேன் வானொலியில் அதை கேட்குறப்ப அது மட்டும் இல்லாமல் அந்த வானொலியில் செய்தி கேட்குறப்ப ஒரு தன்மை இருக்குது டெலி ட்ராமாவோட தன்மையும் ஒன்று இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த வானொலி செய்திகள் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியா மொழி வளமையோட அது சொல்கிறப்ப இன்னும் அது வந்தடையுறது வந்து ரொம்ப எளிதாக வந்தடையுதுன்னு நா விரும்புறேன் அதுனால தான் இந்த வானொலி செய்தியை வந்து நான் ரொம்ப அதிகமாக வந்து கேட்குறேன் ஆவலோட கேட்குற செய்தி என்னென்னனா விளையாட்டு செய்திகள் அதிகமாக கேட்க விரும்புவேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் செய்திகளை வந்து நான் ரொம்ப கேட்க விரும்புவேன் உதாரணத்துக்கு வந்து ஒரு பிரதமரே இருக்காருன்னா அவரு பிரதமர் இன்று யார சந்திச்சார் எப்படி அவரு வந்து யாரை என்ன விதத்துக்காவண்டி சந்தி எந்த எந்த ஒரு விஷயத்துக்காவண்டி அவரு சந்திச்சார் எந்த விதத்தில் அவரு சந்திச்சாரு இதன் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லுவாங்கள் இந்த மாதிரி செய்திகளை வந்து நான் ரொம்ப கேட்க விரும்புவேன் நான் நிறைய சேனல்களை பின்பற்றிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு வந்து ரே எஃப்எம் ரெயின்போன்னு சொல்லுவாங்கள் ஆல் இந்தியா ரேடியோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு வானொலி அது அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஆல் இந்தியா ரேடியோ வந்து ரொம்ப ஒரு அழகாக ஒரு விஷயத்த கொண்டு சேர்க்கிறது ஏன் சு நம்மளுடைய சுதந்திரத்த முதற்கொண்டு அவங்க அறிவித்த வ அறிவிச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு பழமையான ஒரு சேனல் அது அந்த சேனல்கள்லாம் நான் ரொம்பவே பின்பற்றுறேன் இன்றைக்கும் அத கேட்டுகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்த சேனல்கள்னு பாத்தீங்கன்னா ஹலோ எஃப்எம்மும் சூரியன் எஃப்எம்மும் நான் நிறையா கேட்பேன் அதில் ஹெலோ எஃப்எம்மில் வந்து டைரின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப வந்து மனதிற்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி அது அது வந்து ரொம்ப அழகாவும் ஒரு ஒருவருடைய வாழ்க்கையை அது வந்து எடுத்து சொல்கிறதா இருக்கும் இந்த மாதிரி செய்திகளையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் வானொலியில்